நான் வந்து டிராயிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டது என்னென்னா வந்து அது ஒரு தனி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வரைகிறது எப்படின்ட்டு வந்து நான் கற்றுக்கிட்டேன் நான் மொதல்ல வரைஞ்ச ஓவியம் என்னென்னா இந்த மலை சூரியன் ஆகாயம் அப்படிங்கிறது அதுதான் வரைஞ்ச என்னோடய முதல் பிக்சர் அப்புறம் வந்து டிராயிங்கில் வந்து வரையும் போது அதோடய எட்ஜஸ் எப்படி வரையணும் எங்கே ஸ்டாட் பண்ணணும் எங்கே எப்படி முடிக்கணும் அதுக்கு எப்படி கலர் கொடுக்கலாம் என்னென்னலாம் கலர் கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே நான் வந்து பார்த்து கற்றுக்கிட்டேன் அடுத்து வந்து நம்ம வந்து ஒரு பிச்சரை வந்து எப்படி பார்த்து அதை அனலைஸ் பண்ணி அதை எப்படி வந்து வரைய ஸ்டாட் பண்ணி எப்படி அதுமாதிரி வரைகிறது பார்த்து வரைகிறது எப்படின்னு அது வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக வந்து அந்த நம்மளோடய கற்பனைகளில் தோன்ற நம்மளோட இதை இமேஜினேஷனு அதோடய அதை வந்து ஓவியமாக வரைகிறது எப்படி அப்படிங்கிறது சொல்லிட்டு அது வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது இதுமாதிரி வந்து அங்கே நிறையா அனுபவங்கள் வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன் என்னங்கிறது